வணிகம் இங்க பக்கத்தில் வந்துட்டு நெல் கொள்முதல் அப்புறம் கோதுமை அப்புறம் பருத்தி இன்னும் நிறையா வந்துட்டு வணிக இயற்கை நிறைய இருக்காங்க அதுக்கு வந்து பயன்படுத்த கூடியதாக செயல்படுது நெல் கொள்முதல் அப்புறம் வந்துட்டு கோதுமை இதெலாம் வந்து மாதம் மாதம் வந்துட்டு இது பண்ணுவாங்க அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு தடைவையும் அறுவடை செய்யுறப்பையும் மக்கள் வந்து அதை சிறப்பாக செய்வாங்க அப்புறம் நெல் கோதுமை அப்புறம் கோதுமை இதெல்லாம் வந்துட்டு எல்லோருக்கும் ஹெல்ஃபுல்லாக இருக்கு நல்லா ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது